எஸ் ஆ எஸ் கேட்குது சொல்லுங்கள்

சார் கேட்குதுங்களா ஆ கேட்குதுங்க சொல்லுங்கள் சார் ஓகே ஓகே இதுக்காண்டி கால் பண்ணியிருக்கிங்களா ஓகேங்க வாங்க கோயில் நல்லக் கோயிலுங்க உங்களுக்கு காலையில் வந்து நாலு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் நம்ம வந்து முன்னாடியே சொல்லி வைச்சா ஒரு மணி வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவ்னிங் வந்து ஃபோர் ஓ க்ளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ ஃபோர் ஓ க்ளாக் ஓப்பன் பண்ணி நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருப்பாங்க கோயில் ஸோ நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு ஃப் இதுவாக இருக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ப்ளான் பண்ணிக்கலாங்க ஸோ வந்து உங்களுக்கு என்னங்க அங்கே ரூம்ஸ் இல்லை இல்லை ரூம்ஸும் அங்கே அவைலபிள் இருக்குது ஃபுட்டுமே உங்களுக்கு வந்து பக்கத்திலே சரவண பவன் ஹோட்டல் இருக்கனால் உங்களுக்கு வந்து ஹைஜீனிக்காவே இருக்கும் ஃபுட்டுக்குமே அதுப் பற்றி உங்களுக்கு ப்ராப்ளமே எதுவுமே இருக்காது ஹைஜீனிக் ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பக்கத்திலே ரூம்ஸ் எடுக்கிற மாதிரிக்கும் இருக்குது அப்புறம் நகரத்தார் இதுவும் இருக்குது மண்டபமும் கட்டி விட்ருக்காங்க ஸோ அதுவும் இருக்குது ஃப்ளக்சிபிள் உங்களுக்கு காஸ்ட்வைஸும் இருக்குது மீடியமு பட்ஜட்லேயும் இருக்குது ஹை பட்ஜட்டில் இருக்குது லோ பட்ஜட் எந்த இதுலேயுமே நம்ம வந்து நமக்கு அஃபோர்டபுள் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க அங்கே ஓகேங்க ஸோ அங்கே வந்து நூற்றி எட்டு நீங்கள் லிங்கம் பார்க்கலாம் சுற்றியும் வைச்சுருப்பாங்க

பக்கத்திலேயே பக்கத்திலேயே பெருமாள் கோயிலும் இருக்குதுங்க நீங்கள் வெளியில் கோயிலை விட்டு வெளியே வந்திங்கன்னாவே லெஃப்ட் சைடில் பெருமாள் கோயிலும் வைச்சுருப்பாங்க அங்கே ஸோ நீங்கள் கோயில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கோயிலுக்குப் போகலாம் பக்கத்திலே கொஞ்ச தூரம் தள்ளிப் போனிங்கன்னால் பார்க் ஒன்று இருக்குதுங்க ஸோ அதுவும் பெய்டு பார்க்கு தான் ஒரு பர் பர்சனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பெய்டு பார்க்கு தான் நீங்கள் பெய்ட் பண்ணி அங்கே வந்து ஸ்விம்மிகெங்லாம் இருக்குதுங்க ஃப்ரீ தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸுக்கு ஏற்றாப்புல அது ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஓல்டு பீப்புள் வந்து சும்மா உட்காந்து ஸ்டோன் பெஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் வந்து அவங்க பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணலாம் ஸோ அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஏரியா பார்த்திங்கன்னாவே ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே அங்கே மூங்கிலாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே மூங்கில் ரெண்டுப் பக்கமும் வளர்த்துருப்பாங்க மூங்கில் வந்து உங்களுக்கு நல்லா வளைஞ்சு ஒரு மாதிரி நல்லா ஒரு வ்யூக்கு சூப்பராக இருக்குங்க

ஆ இப்போ சண்டே வந்திங்கன்னால் கொஞ்சம் ஹரி பரியாக இருக்கும் ஏன்னால் அவங்களே கொஞ்சம் டக்கு டக்குன்னு இதுப் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஸ்பெசலாக அங்கே ஸ்பெசல் தரிசனம் டிக்கெட்டும் இருக்குங்க ஸ்பெசல் தரிசனம் ஒன்றும் பெருசாயெலாம் இல்லைங்க இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு நீங்கள் எடுத்துவிட்டு உள்ளார போனீங்கன்னால் நம்ம பாட்டில் ப பக்கத்தில் நின்றுப் பார்த்துட்டு வரலாங்க நார்மல் டிக்கெட்டு வந்து பத்து ரூபாங்க ஆ ஓகேங்க இல்லை நாங்கள் அனுப்பி விடுவோங்க ஓகேங்க எங்கள் சைட்லேருந்து ஒரு கெய்டு வருவாருங்க ஓகேங்க கம்மிங் வெனஸ்டேங்களா புக்கிங் பண்ணிடலாங்களா ஓகே ஓகேங்க தேங்க்யூங்க தேங்க் யூ

ஸோ கால் கட் பண்ணலாங்களா சார் ஓகே தேங்க் யூ சார்